ஹலோ மேடம் ம் நல்லாயிருக்கேன் நீங்கள் எப்படிருக்கீங்க

ம் நல்லாயிருந்துச்சு ஆனால் போர்ஷன் முடிக்கலை இன்னும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ம் நான் டூ லசன்ஸ் தான் முடிச்சியிருக்கேன் ம் ம் அவங்கள படிக்க வைக்கணும் என்னாங்க பண்ணுறது ம் ம் ஆமாம் மேம் ம் எந்த பாயிண்ட்ஸும் நீங்கள் கம் இது எதுவுமே சொல்லித் தராம அப்படியே ஸோ ஃபாஸ்ட்டாக முடிக்கணுன்றதுக்காக போகிறதா இருக்கும் நல்ல டீடைல்ஸாக சொல்லித்தரமுடியாது ம் சரிங்க மேம் ம் ஓகேங்க மேம்